இது முஜேன் வெல்டரா ஆ இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு பத்துக்கு பத்து கிரில்லு கேட்டு போடணும் அது வந்து எவ்வளோ செலவாகும் ஆ எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி ஆ ஆ கிரில் ஆ ஸ்லைடிங் டோர் மாதிரிக்கு வேணும் ஸ்லைடிங் டோர் மாதிரிக்கு வேணும் ஆ ஆ ஓகே இப்போ வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இப்போது அமௌண்ட் பிரச்சனை இல்லை இப்போ என்ன சொல்கிறது அது போட்டால் ரொம்ப நாளைக்கி ஒழைக்குமா அது குவாலிட்டியாக இருக்குமா அது வந்து போட்டால் யூஸ்ஃபுல்லாக அதுதான் கேட்குறோம்

ஓகே ஆ இதே மாதிரிக்கி என் தம்பி அ வீட்டுக்கும் போடணும் ஆ அந்த மாதிரி கொஞ்சம் போடணும் அதனால் ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ மெஸ்ஸர்மெண்ட்டுனு நீங்கள் வந்து அளந்துக்கிறீங்களா இல்லை நான் அளந்து கொடுக்கணுமா ஆ அதுதான் அளவு வந்து பத்துக்கு பத்து கரெக்டாக அதுதான் ரெண்டு வீட்டுக்கும் இப்போ என் வீட்டுக்கு பத்து டு பத்துனால் அப்போ என் தம்பி வீட்டுக்கும் பத்து பத்து இருக்காது வேறு ஏதாவது இருக்கும் பத்து டு பன்னெண்டு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் கேட்கணும் ஓகே ஓகே ஆ ஓகே மேம் தேங்க் யூ ஆ ஆ தேங்க் யூ